எங்கள் வீட்டில் மொத்தம் ஒரு நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் ஆறு ஏழு பேர் இருக்கோம் என்னோட நண்பர் இருக்காங்க அவங்க வீட்லையும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் ரெண்டு ஃபேம்லியும் சேர்ந்து ஒரு டூர்க்காக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக ஒரு வண்டியை வந்து புக் பண்ணுறோம் இப்போ ஏன்னா நாங்கள் இத்தனை பேர் அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய கார் தான் புக் பண்ண முடியும் ஒரு டவேரா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் எங்கே நாங்கள் வந்து போலான்னா ஒரு சுற்றுலா போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா மூணார் போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து உள்ளூர் வண்டியும் கேட்யிருக்கோம் அதே சமயம் வெளியில கொஞ்சம் பெரிய காராக அப்படி கிடச்சதுனா கொஞ்சம் ஈசியாக இருக்கும் டவேரா அப்படின்ற மா ஒரு வேன் மாதிரி அப்படிலாம் கிடச்சிதுனா காரோ இல்லை ஒரு பெரிய வேனோ அப்படிலாம் இந்த மாதிரிலாம் கிடச்சிதுனா எங்களுக்கு கொஞ்சம் ஈசியாக இருக்கும் போவறதுக்கு ரெண்டு ஃபேம்லிக்கு எல்லாரும் அவங்கவங்க கொஞ்சம் ஃப்ரீடமாக போயிவிட்டு ஏன்னா நாங்கள் இங்கேயிருந்து லாங்கில் போறதுனால மூணார் அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீடமாக போவாங்க இப்போ போறப்போ நம்ம டூர் போறப்போ எப்படி எல்லாரும் விட்டுவிட்டு ஃபேம்லியாக போறப்போ ஜாலியாக டான்ஸ் பண்ணலாம் பாட்டு எல்லாரும் பாடிகிட்டு அது மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு போலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய பிராசஸிங் இருக்கு நம்ம அதை முன்னாடியே வந்து புக் பண்ணி அதை முன் பதிவு செஞ்சிக்கணும் இல்லையா இப்போ நாங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் பெரிய காராக பார்த்து அப்படி புக் பண்ணிக்கிறோம் ஏன்னா வரம் போது டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஒரு பிக்னிக் மாதிரி போகறதுனால சாப்பாடுலாம் அங்கேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போகற மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு கார் அந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மத் வேறு பசங்கலாம் ஒரு மாதிரி ஜாலியாக பா பால் விளாண்டுட்டு அவங்களோட திங்ஸு நிறையா அப்புறம் பார்ச்சஸிங் இருக்கு அது மாதிரி ஒரு பிக்னிகில் நிறைய விதமான இது இருக்கு அதனால ஸோ நான் எங்களுக்கு கொஞ்சம் இந்த டவேரா மாதிரி ஒரு பெரிய கார் கிடச்சதுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி ஒரு இதை அதை இது பண்ணுறோம் அது மாதிரி ஒரு பெரிய கார் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறோம்